குட் ஈவினிங் மேம் நான் மௌனிகா பேசுகிறேன் மேம் மேம் டுவல்த் ரிசல்ட் வந்துடுச்சு மேம் நான் இதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கலாம்னு இருக்கேன் ஆ ஆமாம் மேம் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறதுனு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நீங்கள் ஏதாச்சும் சஜஷன் தரீங்களா மேம் நேருவாங்க மேம் ஓகே மேம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் அங்கே எஸ் மேம் ஓகே ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் மேம் நமக்கு டிராவல் பாத்திங்க மேம் பட் பட் பெஸ்ட் காலேஜ் வந்து ஓகே தாங்க மேம் ஓகே ங்க மேம் மேம் ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியுமா மேம் உங்களால் அப்படிங்க மேம் நீங்கள் அரேஞ்சு பண்ணித்தருவீங்களா மேம் நான் டோட்டல் பைஃவ் டென் மேம் தேங்க் யூ மேம் அதுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேம் ஓகே மேம் நம்ம ஏரோநாட்டிக் படித்தா நல்ல ஜாப்லாம் கிடைக்கும் தானேங்க மேம் இப்போ கரண்ட்டில் சரிங்க மேம் மேம் ஏதாவது டவுட்னால் கால் பண்ணுறேன் மேம் சரி தேங்க் யூ மேம்